பெண்கள் சந்திக்கும் சவால்கள் என்னன்னா காலையில் எந்திரிச்சதுலருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் அவங்க சவால் ஏகப்பட்ட சவால்களை சந்திக்கிறாங்க அதில் முதல் சவால் வந்து சமையல் சமையல் வந்து அந்த சமையலறையில் நின்றுட்டு சமைக்கிறதே பெரிய சவால் தான் அதை வந்து ஆண்களும் சமைப்பாங்க ஆனால் எல்லா ஆண்களும் எல்லா வீட்லையும் சமைக்கிறதில்லை பெண்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் தான் சமைக்கிறாங்க அந்த சமைச்சு முடிச்சிவிட்டு அடுத்து வீட்டை விட்டு வெளியே போனால் வெளியேயும் ஏகப்பட்ட சவாலை சந்திக்கிறாங்க ஆண்கள்னால சவால்கள் நிறையா பிரச்சனைகள் வருது அதுப்போக நிறைய பெயின் இருக்கும்